முப்பது மூணு ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி அஞ்சு பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி அஞ்சு